என்னன்னா எங்கள் நாமக்கல் டிஸ்ட்ரிக்லேயே தூசூர் ஏரி இருக்குது தூசூர் ஏரியை வந்து இன்னும் கொஞ்சம் பராமரிக்கலாம் அப்புறம் இந்த குளம் ஏரி நிரம்பி இருக்குது அப்போதைக்கு மட்டுந்தான் அதை சுத்தம் பண்ணாங்க அதுக்கப்புறம் சுத்தம் பண்றதை விட்டுட்டாங்க அது வந்து மேம்பாடு பண்ணி ஒரு பூங்காவாக சுற்றுலாத்தலங்கள்னால் துறையூர் ரூட்டில் போறவங்க அக்கம்பக்கம் எல்லோருமே இங்கே வருவாங்கல்ல இங்கே இங்கேயே மீன் பிடிக்கலாம் இங்கேயே சாப்பிட்டா ஃப்ரெஷ்ஷாக வேறே கிடைக்கும் யாரும் வராததுனால் இந்த குளத்த வந்து யாரும் மேம்படுத்துறதில்லை நெக்ஸ்டு வந்து என்னன்னா நாமக்கல் மலைக்கோட்ட நாமக்கல் மலைக்கோட்டைய இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணால் லைட் செட்டிங்கெலாம் பண்ணால் சுத் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் நெக்ஸ்டு வந்து என்னென்னால் குழந்தைங்களுக்காக மட்டுந்தான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்கில் பூங்கா இருக்குது இன்னும் பெரியவங்க வாக்கிங் போறவங்க முடியாதவங்க வந்து வீட்டுலேயே அடைஞ்சிருக்கவைங்களுக்கு வந்து வெளியே அது மாதிரி இடம் இருந்துச்சுனால் வந்து சுற்றி பார்ப்பாங்க நெக்ஸ்டு வந்து என்ன இன்னும் கொஞ்சம் பூங்காக்கள் அதிகரிக்கலாம் இந்த குளத்த மேம்பாடு பண்ணலாம் அதை வந்து சர்க்கஸு இதுமாதிரி வீக்கில் ஒன் டே இது மாதிரி பண்ணலாம் வாக்கிங் போகலாம் நல்ல உணவுகள் இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் மேம்பாடு பண்ணலாம்